அந்தக் காலத்தில் நாங்கள் ஷூவும் செருப்பெல்லாம் போட்டு பழக்கம் இல்லை நாம்ம அப்படியே ஷூ இல்லாத நாம்ம ஓடிப் பழக்கம் நாம்ம வந்து இந்த டீ ஷர்ட்டு போட்டு தான் எங்களுக்குப் பழக்கம் அந்தக் காலத்தில் இ இந்தக் காலத்துலேயும் நாம்ம வந்து அந்த சீ டீ ஷர்ட்டு போட்டு தான் எங்களு நாங்கள் அந்த மாதிரி ஓடுவோம் இந்த மே